சார் நான் ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன் இப்போ நான் வாழ்க்கையில் வீடு கட்டணுங்கிறது வீடு கட்டணுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான செயல் கெடையாது அது ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பணம் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கான கல்லு மணலு இரும்பு சிமெண்ட்டு அந்தமாதிரி அதமாதிரில்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம எல்லாமே ஆரமிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நா இங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவரு இதுல ஒர்க் பண்றாப்புல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அவர்கிட்ட நான் ஆலோசனை கேட்டேன் என்ன சார் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு இந்தமாதிரி கல்லு ஃபர்ஸ்ட் வாங்கிப்போம் அடுத்து மணலு வாங்கிட்டு கொஞ்ச நாளு இந்த ரெண்ட்டு நம்ம பேஸ்மட்டம் போட்டு வச்சிப்போம் அப்படின்ட்டு ஐடியா கொடுத்தாரு நான் அப்புறம் கான்ட்ராக்ட்டெல்லாம் எப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்ட்டான ஒரு இன்ஜினீயர்ட்ட பார்த்தோம் பார்த்துட்டு அவர் சொன்னாரு இந்த மாதிரி ரெண்டாயரூபா ஆவும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படிங்குற மாதிரி பேசுனாங்க சரி ரைட்டுன்ட்டு நானும் ஒத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட் மூலயமாக அதெல்லாம் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரமிச்சோம் பூமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வர சொல்லி அது சும்மா ஆரமிச்சோம் கல் மணல் எல்லாமே வாங்கி ஒரு சின்ன ஷெட் போட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் நாங்கள் குடோன் மாதிரி அடுக்கி வச்சிக்கிட்டோம் வேணுங்கிறத மட்டும் அப்பப்ப எடுத்துக்கிட்டு இது பண்ணிணோம் அப்புறம் திடீர்னு அப்புறம் தண்ணிக்காக ஒரு போரை போட்டோம் போரை போட்டுட்டு தான் நாங்கள் அடுத்தது ஆரமிச்சோம் பேஸ்மட்டம் கட்டுறதுக்கு இப்போ போர் பார்த்தீங்கன்னா ஒரு நூ இரநூத்து இருபதடி வரைக்கும் போர் போட்டோம் அது ஒரு எண்பதுலயிருந்து ஒரு லட்சரூபாய் வரைக்கும் எனக்கு செலவாகினுச்சி அதுக்கப்புறம் கரண்ட் இழுக்குறதுக்கு ஒரு ஐயாயிரூபாயும் அது ஒன்னேகால் வந்திருச்சின்னு வச்சிகங்களேன் இப்போ அதுக்கப்புறம் பேஸ்மட்டம் ஆரமிக்கிறப்போ கொத்தனாருக்கெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கொடுத்து ஆரமிச்சோம் அதை மாதிரி கட்டுகிறப்ப அவங்க கான்ட்ராக்ட் தானே மொத்தமும் அதுக்கப்புறம் பாதி இடையில இடையில பணம் கொடுத்துக்கலாம்னு என் ஃப்ரெண்ட் சொன்னான் அந்த மாதிரி நாங்கள் கட்ட ஆரமிச்சிட்டோம் ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் எங்க வேலை முடிச்சிக்கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்ட்டாக ஒரு ஒரு எட்டு மாசத்தில் முடிச்சு தர மாதிரி ரெடி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் மரம்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் வாங்கிருந்தோம் தேக்கு மரமும் வேங்கையும் முன் கதவுக்கு தேக்கும் போட்டுக்கிட்டு அதில் தான் நம்ம கொத்தனார்கிட்ட ஒரு இடம் காமிச்சிவிட்டார் அப்புறம் ஆசாரியை வர சொல்லி அது தனியாக கதவு ஜன்னல் எல்லாமே கோத்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ கொத்தனார் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வேலைக்கார் நல்ல ஃபிரென்ட் எலிவேஷன்லாம் நல்லா சூப்பராக பண்ணிருந்தார் எலெக்ட்ரீஷன்க்கு நாங்கள் வெளியூரில் போய்ட்டு எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணோம் எல்லாமே என் ஃப்ரெண்ட் தான் பக்கத்திலயே நின்னான் என் ஃப்ரெண்ட் நின்னு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு எட்டு மாசத்திலயே கரெக்ட்டாக சொன்னபடி வேலையை முடிச்சிட்டாரு வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு ரெடி ஆனோம் ஒரு டேட் சொல்லியிருந்தேன் அந்த இது படி வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இல்லைன்னா இந்த வேலையை நான் பண்ணிருக்க முடியாது இடையில நான் லோன் ஒன்று அப்ளை பண்ணி லோன்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாமே மெனக்கட்டது அவன் தான் அவன் ஐடியா கொடுத்தது தான் இப்போ அவன் ஆலோசனை தந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அந்த வீடை வெற்றிகரமாக வேலையை முடிச்சி எங்க ரிலேஷன்ல நல்ல பேர் இருந்துச்சு நல்லா வீடு கட்டிட்டான் நல்ல பையன் அப்படின்ட்டு ஒரு நல்ல இதாயிருந்துச்சி இதுதான் எனக்குள்ளது